ஹலோ மேடம் சொல்லுங்கள் ஆமாம் மேடம் ஃபைவ் ஸ்டார் ப்ளேஸில் ஒரு ஃபோர் ஹோட்டல் இருக்கு மேடம் சபரி ஹோட்டல் ஸ்ரீ அம்மன் ஹோட்டல் அப்புறம் அன்னபூர்ணா ஹோட்டல் அப்புறம் சோலா ஹோட்டல் அப்படின்னு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் ஒரு நாலு ஹோட்டல் இருக்கு மேடம் அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேத்தமாதிரி அவைலபிலான இடோம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தருவோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங்கு டபுள் சைட் பெட்ரூம் அப்புறம் நீங்கள் வெஜ்ஜாக இருந்தாலும் நாண்வெஜ்ஜாக இருந்தாலும் உங்களுக்கு ஏத்தமாதிரி அவைலபிலாக எல்லா எதாக இருந்தாலும் பண்ணித் தரோம் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் பெர்ஃபெக்ட்டாக பண்ணிடுறோம் மேடம் ஆ ஏசி தான் மேடம் ஆ கண்டிப்பாக காட்டுறோம் மேடம் இங்கே வந்து பீச் பக்கத்தில் இருக்கு அதற்கப்பறம் மணிக்குள விநாயகர் கோயில் இருக்கு அங்கலாம் நான் உங்களை கூட்டு போகறேன் மேடம் ஓகே மேடம் கண்டிப்பாக கூட்டு போகறேன் மேடம் ஆ மு வெரி ஒன்லி ஒரு டூ டேஸ் தான் மேடம் ஓகே மேடம் கண்டிப்பாக பண்ணிடுறேன் மேடம் ப்ரைஸ் ஒரு ஃபிஃப்ட்டி தௌசண்ட் தான் மேடம் இல்லை மேம் இதுவே ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் மேம் ஓகே மேம்